குதிரை சவாரி செய்ய என்ன முதலில் ஈர்த்தது வந்து அதனோட வேகம் தாங்க அதனோட வேகத்துக்கு வந்து எந்த ஒரு காரு பைக்கு பஸ்ஸு அது எதுவுமே ஈடு கொடுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ வேகம் ஓடும் நான் நேர்லயும் பார்த்துருக்கேன் அதில் சவாரி செஞ்சும் பார்த்துருக்கேன் சரியான வேகம் அந்த வேகம் போகறது வந்து வேகமாகவும் போகும் மெதுவாகவும் போகலாம் ஆனால் ஒரு லெவலுக்கும் போகலாம் ஆனால் வேகமாக போனாலும் அந்த குதிக்கிறது அது நல்லாருக்கும் குதிக்கிறது குலுங்குறது அது நல்லாருக்கும் என்ன தொடுறக்கு வந்து தூண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் குதிரையில் போவாய்ங்க நிறைய சினிமாவில் பார்ப்பேன் அதனாலயே எனக்கு ஒரு குதிரையில் சவாரி செய்யணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு